ஹலோ சார் நீங்கள் கார் மேனுஃபேக்ச்சரிங் ப்ளேஸ்லர்ந்து கால் பண்ணுறீங்களா சார் நீங்கள் எந்த மாதிரி எந்த மாதிரி காரெல்லாம் மேனுஃபேக்ச்சரிங் நீங்கள் எந்த மாதிரி காரெல்லாம் மேனுஃபேக்ச்சர் பண்ணுறீங்க சார் இப்போ நீங்கள் சொன்ன பிராண்டில் வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி பிராண்ட்லலாம் நீங்கள் எது டாப்புண்ட்டு நீங்களே சொல்லுங்கள் சட்ஜக்ஷன் பண்ணுங்கள் சார் அதோட ஃபியூச்சர்ஸ் என்னான்னு கொஞ்சம் சொல்லுறீங்களா சார் இந்த ஆண்ட்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டெம்ன்னா என்ன சார் சார் இந்த டயரெல்லாம் தேய தேயாதா சார் இந்த டயரெல்லாம் தேயாதா சார் க்ரிப்பு க்ரிப்புலாம் கரெக்டாக பிடிக்கு ஓ ஓகே சார் இந்த ஆண்ட்டி லாக்கிங் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்து நாம பண்ணுறதா இல்லை ஆட்டோமேடிக்காக ப்ரேக் போடுமா சார் ஓ ஓகே சார் அது எங்கே ஹாண்ட் ப்ரேக்ல இருக்குமா இல்லை பெடலில் இருக்குமா சார் அது ஹாண்ட் ப்ரேக்லயே இருக்குமா இல்லை பெடலில் இருக்குமா சார் ஆ ஓகே சார் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்ஸு அது சார் இப்போ த்ரீ சிக்ஸ்ட்டின்னா அது முன்னாடி பின்னாடி நம்பளுக்கு எல்லாமே அது காட்டுமா என்ன சார் இப்போ அந்த த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா வந்து நம்பளையும் பிடிக்குமா என்ன இப்போ அது பின்னாடி இருக்குமா முன்னாடி இருக்குமா ஓகே சார் கண்டிப்பாக ஒரு நாள் வரோம் சார் கொஞ்சம் வந்தா ஓகே சார் தேங்க் யூ சார்